நாங்கள் சின்ன வயசிலிருந்தே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புத்தகக்கடை இருக்குது எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும் போதிலிருந்தே இருக்குது போல அந்த புத்தகக்கடையில் தான் நாங்கள் புத்தகம் வாங்குவோம் எங்கள் அம்மா படிக்கும் போதெல்லாம் புத்தகம்லாம் ஸ்கூலில் தரமாட்டாங்க அம்மா வந்து அந்த புத்தக பழைய பழையவங்க காசு போட்டு வாங்குனதை இந்த எடைக்கு போட்டுருவாங்க இந்த எடையில் இருந்து காசு கொடுத்து வாங்குகிறமாதிரி இருந்துச்சு அப்றமா இப்போ தான் இலவசம் புக்கு அப்படின்னு சொல்லவும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எங்களுக்கு ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னின்ற புத்தகம் எங்களுக்கு படிக்கணும்ன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் அதோடய வெலை ரொம்ப அப்புறம் அந்த மலிவான கடை அந்த மலிவான புத்தக கடைக்கு போய் என் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் போயிட்டு சரி ஓகே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம் அப்போதுதான் வெலை சொன்னாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோம் அப்றம் வாங்கி அந்த புத்தகத்தை படிக்க எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த புத்தகம் அந்த கடையும் இதுதான் நீங்களும் இந்தமாதிரி மலிவான கடையில் வாங்கினா நம்பளுக்கு காசும் மிச்சமாகும் நிறைய காசு போட தேவை இல்லை